சொல்லுங்க ஆமாங்க இசேவை மையம் தான் என் பேர் சந்திரா செல்வி நான் இங்கேதான் சென்ட்ரு வச்சுருக்கேன் சொல்லுங்க நாமக்கல் சென்ட்ரு தான் ம் சொல்லுங்க ஆ எடுத்துக்கலாம் உங்களுது பழைய ஆதார் கார்டு எதுவும் ஜெராக்ஸ் வச்சுருக்கீங்களா ஆ அது இல்லயில்ல பழைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்துதுன்னால் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தாவே போதும் அதுதான் ரேஷன் கார்ட் எடுத்துகிட்டு வாங்க ஆ அதுதான் ஃபோட்டோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ்ஸு ரேஷன் கார்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க அது இல்லாது பணம் அறுபது ருபா வேணும் கொண்டு வந்திங்கன்னால் நாளைக்கு ஒரு பதினொரு மணி வாக்கில் வாங்க எல்லாம் எடுத்துக்கலாம் இல்லை அதுவந்து கௌ கவர்மெண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு ஒதுக்கியிருக்குதோ அது மட்டும் வாங்குவோம் அறுபது ருபாதான் ஒதுக்கியிருக்காங்க ஆ அந்த அமௌண்ட்டு தான் வாங்குவோம் நாளைக்கு வந்து பத்து டு அஞ்சு வரைக்கும் சென்ட்ரு இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே வந்திங்கன்னால் வாங்கிகலாம் ஆ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் அறுபது ருபா இருந்தால் போதும் ஆ வாங்கிகலாம் வாங்கிகலாம் வாங்க நாளைக்கு வந்துடுங்க ஆ சரிங்க தேங்க் யூ ம்